நான் எனது தொலைபேசியில் ஒரு புதிய ஆன்லைன் சந்தையில் எனக்கு பிடித்தமான ஹெட் ஃபோன்களைத் தேர்வு செய்ய உள்ளேன் நான் எனது தொலைபேசியில் ஆன்லைன் சந்தையைத் திறந்து அதில் எனக்கான ஹெட் சே ஹெட் ஃபோன்களைத் தேடி வருகிறேன் இதில் எனக்குப் பிடித்தமான ஒரு ஹெட் ஃபோன்கள் இருக்கிறது அதை நான் எனது கார்ட்டில் சேர்க்கிறேன் கார்ட்டில் சேர்த்தவுடன் நான் அதில் உள்ள அம்சங்களை பார்க்கிறேன் எனக்குப் பிடித்தமான அம்சங்கள் அந்த ஹெட் ஃபோன்களில் இருந்தால் நான் அந்த ஹெட் ஃபோன்களை வாங்குவேன் அந்த ஹெட் ஃபோன்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதில் உள்ள அம்சங்கள் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆதலால் நான் அந்த மொபைல் ஹெட் ஃபோன்களை எனது கார்ட்டில் உறுதிச் செய்துள்ளேன் நான் அந்த ஹெட் ஃபோன்கள் எனது கார்ட்டில் பிரதிபலித்துள்ளதா என்பதைச் சரி பார்க்கிறேன் கணக்கில் பிரதிபலித்துள்ளதா என்று நான் பார்த்தேன் அது சரியாக இருக்கிறது ஆதலால் அந்த ஹெட் ஃபோன்களை நான் வாங்கலாம் என்று முடிவெடுத்துள்ளேன்